இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேனல் பக்கம் இருக்குது அதில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா நிறையா புதுப்புதுபடம் இந்த மாதிரி இதெலாம் போடுவாங்க சாங்ஸ் புதுசாக புது படத்தோட சாங்சு படம் புதுசாக எது வந்திருக்கோ அந்த படம் போடுவாங்க அதில்லாம நாமக்கல் நாமக்கல்தான் எங்கள் ஊர் அதில் வந்து எதுனால் வேலைவாய்ப்பு இருக்குனால் என்னை சொல்ல வைப்பாங்க இது மாரி இந்த சேனலில் போடுங்க என் கிட்டே சொல்லிருப்பாங்க அந்த மாரி அவர்களும் கேட்டு வீடியோயெலாம் எடுத்து இது மாதிரி வேலை இருக்குது வரவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் போனாலும் அவர்களுக்கு ஒரு லாபம்தான் அப்புறம் பிறமொழி சேனல்களெலாம் ஸ்டார் டிவி பார்ப்பேன் சோனி டிவி பார்ப்பேன் இந்த ஸ்டார் டிவிலெலாம் எனக்கு பிடிச்சது கிரிக்கெட்டு கபடி கபடி பார்ப்பேன் அதிகம் மதியம் கிரிக்கெட் போடுவாங்க ஆனால் இந்தியா மேட்ச்ன்னால் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் கிரிக்கெட்னால் கபடியிலேயும் அப்படிதான் பிடிச்ச டீம் ஆடிச்சின்னா அன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தே ஆவேன் எப்படியாச்சும் ஒன்று